ஆ ஏரி இருக்குது எங்கள் ஊரில் அந்த ஏரியில் வந்து அது வந்து எப்படி சொல்வது பராமரிக்கப்படலை ஏனால் அதில் ஒரு ஆள் போட்டு அதை அழகாக இப்போ வந்து எப்படி சொல்வது ஒரு தூய்மையே இல்லாமல் இருக்குது அதை அழகாக தூய்மைப்படுத்தி அதை வந்து ஒரு ஆள் போட்டு இப்போ என்ன ஆடு மாடு கழுவறாங்க வந்து துணி துவைக்கிறாங்க அது பண்ணுறாங்க எல்லாருடைய அழுக்கும் அந்த ஏரியில் தான் போகுது அதுக்கப்புறம் மழை பெஞ்சதுன்னா தண்ணி வந்து நொம்பி நொம்பிடும் ஆனால் வறட்சி மட்டும் ஆகாது ஏன் வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த முந்திரில்லாம் இருக்குது எங்கள் ஊரில் அதுக்கு வந்து மருந்து அடிப்பாங்க அதுக்கு வந்து தண்ணி எடுத்துட்டு போயிடுவாங்க வெயில் காலத்தில் எடுத்துட்டு போயிடுவாங்க சீசன் அப்பப்போ மழை நேரத்தில் மழை ம பெஞ்சி முடிஞ்சாலும் அந்த தண்ணி வந்து கீழே வரதுக்கு வாய்ப்பு கிடையாது வறட்சியெல்லாம் ஆகவே ஆகாது அந்த தண்ணி வச்சுட்டு மருந்து அடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் மீன் வந்து நிறையா மீன்லாம் இருக்கும் அந்த மீன் வந்து நம்ம பராமரிக்கப்படலை ஏன்னா பசங்க வந்து சின்னச் சின்ன பசங்கள்லாம் போய் பிடிப்பாங்க மீன் பிடிச்சி ஏதேதோ போட்டு தூண்டில்லாம் போட்டு பிடிப்பாங்க அதில் வந்து அந்தளவுக்கு மாட்டாது ஏன்னா தூண்டில் போடறத விட நம்ம வேறே ஏதாச்சும் மீன் பிடிக்கிறதுக்கு வந்து ஏலம் விடுவாங்க சிலபேர் பிடிச்சு ஏலல்லாம் விடறாங்க சில ஊர்லலாம் அது மாதிரிலாம் பண்ணால் எங்கள் ஊரில் நல்லா ஃபேமஸ் ஆகும் அந்த மீன் பிடிக்கிற தொழில் வந்தால் எங்களுக்கு நல்லா இருக்கும்